கண்டிப்பாக ஓவியங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு தான் வருது இந்த தஞ்சாவூர் பெயிண்ட்டிங்கா அதாவது அவங்க அது வந்து அழியாம இருக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து பேணிகாக்கறதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் தெரிஞ்சிது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓஹோ நம்மளோட தமிழ்நாட்ல வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்ல இல்லை இந்தியாவில எது வேணாலும் இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் இருக்கு இருக்கு அதையும் நம்ம கற்றுக்குணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குள்ளே வரும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து அவங்களுக்கு அதை கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு அது தெரியும் இங்கிலிஷ் மீடியம் ஈவென் தமிழ் மீடியம் எதுனாலுமே அந்த ஸ்கூலில் உள்ளவங்க வந்து அதாவது அந்த ஸ்கூலில் உள்ளவங்க வந்து ஒரு எக்ஸ்பிஷன் மாதிரி வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி பெயிண்ட்டிங் இருக்கு கலம்கரி தஞ்சாவூரு மதுபாணி இந்த மாதிரி பெயிண்ட்டிங்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம கத் இதெல்லாம் நம்மளோட இந்தியாவோட பாரம்பரிய ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் காலேஜுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து தெரியும் அப்போனா தான் அது வந்து நம்மளோ நம்மளுக்கு அதை தான் அதை வந்து காப்பாற்றவும் முடியும் அது வந்து அழியவும் செய்யாது அவங்களுக்கும் அதை கற்றுக்கணும்னு தெரியும் அடுத்து வர தலைமுறைக்கும் அது வந்து என்னென்னும் தெரியும்